வருட பிறப்புக்கு நாங்கள் சிக்கன் எடுத்து சமைப்போம் வேறு புது ட்ரெஸ்ஸு இது எல்லாம் போட்டு சமை இது சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம் அது இதுக்கடுத்து தீபாவளிக்கு பல முறுக்கு அதிரசம் பார்த்தீன்னா அதிரசம் சீடை இந்த மாதிரி போட்டு பலகாரம் செஞ்சு சாப்பிடுவோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு கொலுக்கட்டை கொலுக்கட்டை இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் கேசரி பாயாசம் இதெல்லாம் செய்வோம் தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கல் மட்டும் வைப்போம் தைப்பொங்கலு கரும்பு கரும்பு இதுக கரும்பு இதுகளெலாம் வச்சு சாப்பிடுவோம் விநாயகர் சதுர்த்திக்கு கொலுக்கட்டை அப்புறம் இது பொரி அவல் இதுகளெலாம் யூஸ் பண்ணி நாங்கள் சா இது பண்ணுவோம் கேசரி வைப்போம் கேசரி பாயாசம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து இது விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூசை சரஸ்வதி பூஜைக்கு அதுக்கும் நாங்கள் பா அவல் சுண்டல் பொரிச்சி அவல் சுண்டல் படச்சு கேசரி பாயாசம் இதை மாதிரி பண்ணுவோம் வருட பிறப்புக்கும் நாங்கள் பாயாசம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் கிறிஸ்துவ கிறிஸ்டினில் கிறிஸ்டின்லேயும் வருட பிறப்புக்கு கேக் வெட்டுவாங்க கேசு கேக் வெட்டி பாயாசம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுவாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பாடு அதாவது பிரியாணி இந்தமாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கள் முஸ்லிம்மு முஸ்லிம்மு அவங்க பண்டிகைக்கு பிரியாணியெலாம் பிரியாணி தான் மெயினாக இது பண்ணுவாங்கள் அது போக நோம்பு நேரத்தில் நோம்பு கஞ்சி இது பண்ணுவாங்கள் கொடுப்பாங்க அதையும் இது பண்ணுவோம் அப்புறம் ஹிந்துக்கள் பண்டிகையில் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்திக்கெலாம் சாப்பாடு இதை பாயாசம் கொலுக்கட்டை அப்பம் இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கடுத்தது